எங்கள் தோட்டத்தில் நடுவதற்கு செடி வந்து எங்கள் ஊருக்கே வரும் செடி விற்பாங்க ஊருக்கு வந்து உ வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க அதன் மூலிமா தான் நான் வந்து செடிலாம் பெற்று பெறு வாங்கி என் வீட்டு தோற்ற தோட்டத்தில் நான் நடுறேன் அதன் மூலிமா தான் எனக்கே எனக்கு தேவையான தேவைப்படும் பொருட்கள் சமையலுக்கு தேவைப்படும் பொருட்கள் அப்றம் வந்து மூலிகை பொருட்கள் இதெல்லாம் எனக்கு தேவைப்படுறது நான் வந்து தோட்டத்துக்குலாம் போயிட்டு வாங்க மாட்டேன் எங்கள் ஊருக்கே வரும் எங்கள் கிராமத்துக்கே வரும் செடிலாம் அந்த செடி வா எடுத்துகிட்டு வர அண்ணங்கிட்ட தான் நான் வாங்கி எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் செடியை நடுவேன் எனக்கு அந்த கருவேப்பிலை செடி மல்லிகை செடி பூச்செடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஸ் செடி அப்பறம் வந்து நெல்லிக்காய் செடி அப்பறம் வந்து யூக்கலிப்ஸ் அந்த செடிலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்றம் நிறைய செடிலாம் வாங்கி எங்கள் வீட்டில் நடுவேன் அப்புறம் மருதாணி செடிலாம் வாங்கி எங்கள் வீட்டில் நட்டிருக்கேன் நல்லா துளிர் விட்டு நல்லா முளையிது என் தோட்டத்திற்கு வந்து நல்ல ஆதாரங்கள் தரும் நறை காற்றெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும் இது அதன் மூலிமா நான் செடி நடுறதுனால நான் வளர்கிறேனோ இல்லையோ என்னோட செடிலாம் வளர்ந்து நல்லா பெருசாக ஆகிருக்கு இந்த செடிலாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிற் பிற்காலத்தில் எங்கள் வீட்டில் வெதை வந்து புளியெல்லாம் சமைச்சிட்டு அம்மா குப்பை தொட்டியில் போடுவாங்க அந்த புளியோடய அந்த வெதை வந்து அதை எடுத்து காய வெச்சு அதுக்கப்பறம் மண்ணில் போட்டு அது நல்லா விளஞ்சி நான் அது நல்லா செடியாக வந்து அதுக்கப்றம் அது காய் காய்த்து அது புளி ஆகி அதை வந்து நாங்கள் என் வீட்டில் சமைப்போம் அது நல்லா ருசியாக இருக்கும் அதலாம் எங்களுக்கு ரொம்ப பயன்பாட பயனுள்ளதாக இருக்குது நான் செடி நடுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஏ மற்றவங்க வீட்டை போய் நாங்கள் கேட்காம நாங்களே எங்கள் நாங்களே எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்களே தயாரித்துக்கிறோம் தேவைப்படுது